ஹலோ சார் ஐஆர்சிடிசியா சார் நான் நேற்று பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரஸ்ல பயணம் செஞ்சேன் சார் எனக்கு நேற்று என்னோடய பயணம் ரொம்ப சரியாக அமையல சார் நான் தேர்ட் ஏசில ஃபோர்த்து சீட்ல புக் பண்ணியிருந்தேன் சார் அதில் ஏசி ஒழுங்காக ஓடலை சார் ஓவராக கொசு கடிச்சிது இன்னைக்கி என் பையனுக்கு அவ்வளோ ஜொரம் சரியான காற்று வசதி இல்லை அதனால் மூச்சி விட சிரமமாக இருந்தது சார் ஏசில அவ்வளோ ஸ்மெல் வருது சார் முடியல என்னால் என்னோடய பயண நேரம் எப்போ முடியும்னு நினச்சேன் சார் டாய்லெட்ல கூட சுத்தமாக வச்சுக்கல ஒரே நாற்றம் சார் எங்கள் கோச் வர வருது இதை எல்லாம் சேர்த்து வச்சு எங்கள் வீட்டில எல்லாருக்கும் உடம்பு சரி இல்லை சார் இது மாதிரி மற்றவங்க குறிப்பாக கை குழந்தையோடு பயணம் வந்தால் அவங்களுக்கு எவ்வளவு நோய் வரும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சார் அதை சீக்கிரமாக சரி செய்யுங்க சார் சுகாதாரம் ரொம்ப முக்கியம் சார் எல்லாருக்கும் சுகாதாரம் சுத்தமாக இருக்கணும் சார் ஒரு சுகாதார பெண்மணி இல்லைன்னா அதில் வர மாதிரி இருந்த இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை வாஷ் பண்ணலாம் சார் ஓகே ஓகே சார் சீக்கிரமாக நடவடிக்கை எடுக் எடுக்குறீங்களா நன்றி சார்